மேம் உள்ளே வரலாமா மேம் என்னோட பெயர் சுஷ்மிதா என்னோடய பையன் இப்போ தான் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கான் அவனுக்கு லெவன்த் அட்மிஷன் போடுகிறதுக்காக வந்துருக்கேன் ஏதாவது ரிட்டன் டெஸ்ட் புரொசிஜர் இருக்கா மேம் என்னோடய பையன் வந்து நானூற்றி பத்து மார்க் எடுத்துருக்கான் மேம் அவனுக்குச் சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபஸ்ட் குரூப் பயாலஜி குரூப் கிடைக்குமா மேம் ஆனால் அவனுக்கு அது தான் பிடிக்கும் ஆனால் பயாலஜி குரூப் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சரி மேம் என்றைக்கி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது

பையன் வரல மேம் நான் அன்றைக்கி அவனை கூட்டிக்கிட்டு வரறேன் எத்தனை மணிக்கு மேம் இருக்கும் சரி ஓகே மேம் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என் பையன் வந்து பாஸ் பண்ணிட்டால் ஃபஸ்ட் குரூப் கொடுத்துருவீங்களா சரி ஓகே மேம் சப்போஷ் என் பையன் எடுத்துருக்கான் அப்படினா ம நான் அன்றைக்கே அட்மிஷன் போட்டுக்கலாமா இல்லை மறுநாள் அதுமாதிரி போடலாமா மேம் சரி ஓகே மேம் நான் வந்து வெள்ளிக்கிழம அன்றைக்கி கரெட்டாக என் பையனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் தேங்க்யூ மேம்